எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணா வந்து ரோட்டுக்கு நடந்து போய்கிட்ருந்தாரு அப்போ வந்து ஒரு கார்க்காரங்கள் வந்து இடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நிறுத்தாமல் போய்விட்டாங்க அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு நாங்களெல்லாம் வந்து அந்த அண்ணாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு சரி இப்படி ஆகிருச்சேன்னு சொல்லிவிட்டு வ போய் கோ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தோம் அவங்க வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கலை அது ஏன்னால் வந்து அவங்க அவங்க பணம்காசு இருக்கிற ஆள் ஆளுங்களாக இருக்கிறதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்குறக்கோசராயி நாங்கள் இல்லாதவங்களுக்கோசராயி அவங்க வந்து அதை வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்கலை அந்த குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவர நம்பி தான் அந்த குடும்பம் போய்கிட்ருக்கு அப்புறம் அதனால் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்தோம் அந்த கோர்ட்டில் கேஸ் கொடுத்ததுனால வந்து அவங்களும் பெருசாக எடுக்கலை அப்புறம் வந்து அஞ்சு வருஷம் அந்த கோர்ட் கேஸ் நடந்துச்சு நாங்களும் நடையாக நடந்தோம் அதுக்கப்புறம் அதனால வந்து எங்களுக்கும் நிறையா நஷ்டஈடு நடந்துச்சு ஏன்னால் அதைத் து அதுக்கு வந்து நாங்கள் தொழில விட்டுவிட்டு போனோம் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் நஷ்டஈடாக ஆகிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறந்தான் அந்த இது வ இது முடிவு வந்துச்சு அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துச்சு இப்போ வந்து அவங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அதில் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு வீடு கட்டியிருந்தோம் அந்த தாத்தா காலத்தில் கட்டின வீடாக இருக்கிறதுனால இப்போ வந்து புதுசாக யாரோ வந்து இல்லை இது வந்து எங்கள் இடமும் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி சத்தம் போடுறாங்க அப்புறம் இல்லை நாங்கள் வந்து தாத்தா காலத்தில் கட்டின வீடு இது எங்களுக்கு தான் இதானது நாங்கள் பார்த்து தான் கட்டியிருக்கோம் எங்கள் இடத்துல தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு நாங்களும் சொன்னோம் அவங்க வந்து அது கேட்கவே இல்லை அப்புறம் வந்து சர்வேவை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்ததுனால் வந்து அவங்க அப்போ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்ததுனால் அவங்களுக்கு சாதகமாம சாதகமாக தான் சொன்னாங்க ரெண்டு மே மூணு பேர்த்தை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க எல்லாேருமே அவங்களுக்கு சாதகமாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இதனால சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்து அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ட்லிருந்து கவர்மெண்ட் சர்வேவ் ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து பார்க்கம் போது அளந்து பார்க்கம் போது எங்களுக்கு தான் வந்து அது சாதகமாக வந்துச்சு கரெக்டாக வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க பாருங்கள் அந்த காரு இடித்தவங்களுக்கு அவர்களுக்கு ரொம்ப க இதாக இருந்துச்சு இதுதான் வந்து கவர்மெண்ட்டோடய இது